அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி எண்பத்து இரண்டு ஐம்பத்து ஓராயிரத்து எரநூற்றி எண்பத்து ஒன்பது ஒரு லட்சத்து பத்தாயிரத்து நூற்றி எண்பத்து ஒன்பது ஐந்து லட்சத்து நாற்பத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்றி எண்பத்து மூன்று எட்டு லட்சத்து எழுவத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஒன்று